அரசியலில் இந்த தமிழ்நாட்டோடய அரசியலில் பார்த்தீங்கன்னா மீடியாவோடய பங்கு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் எந்தவொரு விஷயத்தையும் நம்மக் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறது மீடியா தான் இந்த சோஷியல் மீடியா மூலமாகவே நிறைய வந்துடுது ஏன்னால் இப்போ இருக்கிறவங்களால ஒரு இடத்துல உட்காந்து டிவி பார்க்கறது அந்தமாதிரி வந்து அந்த டைமே வந்து வைக்கற கொடுக்கறது இல்லை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதிலே வந்து இந்த சோஷியல் மீடியா மூலமாக எல்லா ஓர் தமிழ்நாட்டோட அரசியல் செயல்முறைகள் எல்லாமே அந்த என்னைக்கு எலெக்ஷன் என்னைக்கு ரிசல்ட்டு யார் எந்தவொரு அறக்கட்டளை கொண்டு வராங்க அது நிறைவேத்துனாங்களா இல்லையா ஒரு ஏதோ ஒரு மூலையில் ஒரு பிரச்சின இருக்குது என்பவையும் இந்த சோஷியல் மீடியா மூலமாகதான் கொண்டு வராங்க சோஷியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அரசியலில் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இந்த சோஷியல் மீடியாக்கள் ரொம்பவே பங்கு பெறுதுன்னுதான் சொல்லுவேன் சோஷியல் மீடியா இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து சேராது மற்ற சோஷியல் மீடியாவை விட இந்த ஃபேஸ் புக் இந்தமாதிரி இருக்கிற சோஷியல் மீடியாஸ்லெல்லாம் இன்ஸ்டாக்ராம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம டேரெக்டாக வந்து மக்களுக்கே எடுத்துன்னு போய் சேர்க்குறோம் இப்போ இதுவே நம்ம ஒரு பேப்பரில் அப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸ்சாம்பிள் தந்தி தினமலர் தினத்தந் தினத்தந்தி தினத்தந்திதான் தந்தி தினம தினமலர் இதுமாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்து இந்தமாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்குது ஸோ அதிலெல்லாம் கொண்டு போனாலுமே படிக்கத் தெரிஞ்சவங்க படிப்பாங்க படிக்கத் தெரியாதவங்க படிக்க மாட்டாங்க அதுவே இப்போ தெரு படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இல்லை ஃபேஸ் புக் சோஷியல் மீடியான்னு அப் சோஷியல் மீடியா இது ஃபே ஃபேஸ் புக் எல்லாேருமே இப்போ யூஸ் பண்ணாதவங்க யாருமே அதுபோக இன்ஸ்டாக்ராம் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தர் வந்து எக்கி இப்போ ஒரு பத்து பேர் சென்டரில் ரெண்டு பேர் வச்சு கேட்டுகிட்ருக்காங்கன்னும்போது அது மற்றவங்களுக்கும் கேட்கும் ஸோ அந்த சோஷியல் மீடியா மூலமாக எல்லா விஷயங்களும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாேருக்குமே போய் சேர்ந்துருது அவுங் அந் ஒரு ஒரு விஷயத்த நம்ம சீக்கிரமாக மக்கள்கிட்டே சேர்க்கணும் அப்படின்னா ரொம்ப பங்களிக்கிறது இந்த சோஷியல் மீடியா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் லெவல்லேயும் இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அரசியலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் யார் இங்கே ஒபே பண்ணுறாங்க அவங்க நிறைய விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சி இந்த சோஷியல் மீடியாவில் போடும்போது யார் போட்டாங்கன்னும் தெரிகிறதில்ல பட் அவர்களுக்கான தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கிது தண்டனைகள் கிடைத்தா மட்டும் போதும் இல்லையா ஏன்னால் யார் போட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சின்னா அவங்களுக்கு ஆபத்து இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் போடும்போது அந்தமாதிரி ஆபத்து எதுவுமே இருப்பதில்லை அப்போது கிட்டே வந்து நம்ம வந்து எல்லாேரும் சொல்ல மாட்டோம் அப்படி சொல்கிறவங்க எல்லாேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சினையில மாட்டிப்பாங்க அந்தமாதிரிதான் இருக்கும் இப்போ நம்ம கண் முன்னாடியே ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலுமே நம்ம கேட்க மாட்டோம் பட் அதுவே நம்ம வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடும்போது நாம் தான் போட்டோன்னு யாருக்கும் தெரியப் போகிறதில்ல அதை மாரி தைரியமாக போட்டுவிடுவாங்க ஸோ அது போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிறத்துக்கு வித் இன் எ செகண்ட்டில் வந்து எங்கே போகணுமோ அங்கே போய் ரீச் ஆகிடும் அப்போது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரியான நியாயங்கள் வந்து கிடைக்கப்படும் எந்த இடத்துல ரோடு சரியில்லை எந்த இடத்துல தண்ணி இல்லை இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாமா சோஷியல் மீடியா மூலமாக வந்து யாருக்கு எந்த இடத்துல போய் அது அடையணுமோ அந்த இடத்துல போய்விட்டு அடைகிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சோஷியல் மீடியா நமக்கு